கேரளா போகும் போது பார்த்திங்கன்னா அங்கே மலையாளம் பேசுகிறாங்க நம்ம இங்கே வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குவது கூட கஸ்டமாக இருக்குது அங்கே போய் எப்படி சொல்லுறது என்ன சொல்லுறதுன்னு தெரியிலை அந்த ஊர் பேர் மட்டும் சொல்லித்தான் அங்கே போய் இறங்குறோம் அந்த ஊர்க்காரங்க மலையாளத்தில் பேசுறாங்க அந்த மலையாள பாஷை நம்மளுக்கு தெரிஞ்சியிருக்கணும் வேறு இல்லைன்னா அந்த பாஷை தெரிஞ்ச யாரோ ஒருத்தராவது கூட்டிகிட்டு போகணும் அப்படி கூட்டிகிட்டு போனால் மட்டுந்தான் அது பேச முடியிறதா இருக்குது அவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாமாட்டேங்கிது நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அவங்களுக்கு புரியவே மாட்டிங்கிது அந்த மொழி நம்மளுக்கு கத்துக்கிட்டால் மட்டுந்தான் போக முடியிது கற்றுக்காம போகிறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிது எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னா அங்கே பார்த்துட்டீங்கன்னா அவ்வட போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நாம் அது வழியா போகணும் ஒரு கோயில் குளம் ஒரு ஆறுக்கு போகிறோம் ஒரு தேவையாக அந்த மாநிலத்துட்டு மாநிலம் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு வேறு மொழி பேசுகிறவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயந்தான் எல்லா மொழியும் கற்று வச்சு இருந்தால் மட்டுந்தான் அந்தந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது ஒரு தண்ணி வேணும்ன்னு கே கேக்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதில் பார்த்துட்டீங்கன்னா கேரளாவில் பார்த்துட்டா வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்துட்டா பாணின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியில பார்த்தா பாணி பாணிங்கிறாங்க அந்த பாணினு சொல்ல தெரிஞ்சால் மட்டுந்தான் அந்த தண்ணியவே கேட்க முடியும் அப்போ நம்ம ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சால் மட்டுமே அவங்களோட தொடர்பு வச்சிக்க முடியும் எந்த வார்த்தையுமே தெர்யலேன்னா தண்ணினால் கையில் ஊமை ஜாடைதான் பண்ணிக்கணும் கை இப்படி வச்சிகிட்டு தண்ணி கொடுங்கோன்னு சாப்பாடும் இப்படி வச்சு சாப்பாடு கொடு அது சாப்பாடு கொடுங்க அப்படிங்குறதுக்கு கூட அது தமிழாத்தா போதும் அது சொல்லுறதுக்கு கூட அது தெரிஞ்சிக்கலைனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒரு வெய் வெளியூரில் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பார்டர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும் கன்னடம் தெரிஞ்சிருக்கணும் மலையாளம் தெரிஞ்சிருந்தால் மட்டுந்தான் நாம அந்தந்த ஊருக்கு போ அது ஒரு சில நடைமுறை சார்ந்து இருக்கிற விஷயங்களாவும் நாம கற்றுக்கிட்டா மட்டுந்தான் நம்ம அவங்களை சந்திச்சே பேச முடியும் அப்படி நம்ம சொல்லுறத புரிஞ்சு உணர்வுப்பூர்வமாக புரிஞ்சிக்கிட்டு கேட்டாலே அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு பஸ் ஏறிட்டு இ இங்கிருந்து அங்கே போகணுன்னு சொன்னால் இப்படி போய் அப்படி போ அப்படின்னு சொல்கிறது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்கிற போது ரொம்ப கஸ்டமாக தான் இருக்குது அதாவது வேறு மொழிங்குற பேச்சு வழக்க வந்து நம்ம க பயணிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்குது அப்டித்தான் கேரளாவில் போகும் போது குருவாயூர் கோயிலுக்கு போனோம் நாங்கள் பாட்டுக்கு போய் கோயிலுக்குள்ளே போலாங்கிற லைன்ல நிக்கிறேன்னு நின்று லைன்ல நிற்கையில திடீர்ன்னு பார்த்தா யாரையுமே காணோம் லைன்ல நாங்கள் நாலு பேர் மட்டுந்தான் நிற்கிறோம் இதில் போய் அதில் போகணுன்னா அந்த போர்டில் அந்த பாஷையிலே இதில் போக சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியிலை அவங்ககிட்ட எதில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் கோயில் தெ தெரியாது அதுக்கு பேர் அம்பலம்ன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அம்பலத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது